சார் இந்தியாவை பற்றி சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது தமிழ் இல்லாத உழைக்கிறதுக்கு தமிழில் சொல்கிறது தமிழ் படிக்கணும் தமிழ் படிக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு தமிழ் தான் சார் எதுவும் எங்களுக்கு தமிழ் சார் முக்கியம் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க இங்கிலீஷ் வருது வணக்கம்னு சொல்கிறது எப்படி என்னென்னோ ஒரு மொழில சொல்லுதுங்க ஒன்றும் புரிய மாட்டுது எங்கள் அப்பா அம்மா காலத்துலருந்து நாங்கல்லாம் தமிழ் படிச்சோம் எங்கே பார்த்தா பா தமிழ் தான் படிச்சாரு எங்கள் பாட்டி இப்போ தமிழ் தான் படிச்சாங்க எங்கள் அப்பா அம்மாவும் பாட்டி தமிழ் தான் படிச்சாங்க நாங்களும் தமிழ் தான் படிக்கிறோம் எங்கள் பிள்ளைங்களும் தமிழில் தான் சேர்த்து வெச்சுருக்கோம் இது இடையில ஹிந்தி கற்று படிக்க சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாங்க பிள்ளைங்களும் ஹிந்தி படிச்சுட்டு ஒரு கண்ணுமே புரிய மாட்டுது வாங்க வணக்கம்னு சொல்கிறது எப்படி ஹிந்தில சொல்கிறது ஒன்னுமே புரிய மாட்டுது பார்க்கக்குள்ள கை எடுத்து கும்புடுது தமிழ் இந்திய தமிழ் பச வணக்கம்னு சொல்லி எப்படி வா கை எடுக்கிறது எப்படி புரியாத பாஷையில் சொல்கிறாங்க ஒன்னுமே புரிய மாட்டுது